எனக்கு புத்தகம் படிக்கிறதுனாவே ரொம்ப பிடிக்கும் அந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா சிலர் சொல்லுவாங்க கதைகள் நாவல்கள் இதெல்லாந்தான் வந்து சுவாரசியமாக இருக்கும் அப்படின்னு என்னை பொறுத்தவரைக்கும் அந்தமாதிரி கிடையாது புத்தகங்கள் மீது எனக்கு தனி பிரியம் உண்டு கவிதை கட்டுரைகள் அப்புறம் நாவல்கள் அப்புறம் வந்து கல்கியின் பொன்னியின் செல்வன் அவரோட சிவகாமியின் சபதம் இதுக்கெல்லாம் நான் பெரிய ரசிகை அது இல்லாமல் பயண கதைகள் மணியனோடய பயண கதைகள்ருக்குது அதேமாதிரி அப்துல் கலாம் ஐயாவோடைய அக்னி சிறகுகள் உதயமூர்த்தி ஐயாவுடைய உத்வேகம் கொடுக்கக்கூடிய கட்டுரைகள் இதுக்கெல்லாம் நா மிகப்பெரிய ரசிகை அதேமாதிரி என்னோடய சிறு வயதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாவல்கள் நான் வந்து படித்திருக்கேன் நிறைய நாளிதழ்களை வந்து நான் வந்து படித்திருக்கேன் இது எல்லாம் எங்கள் அப்பாதான் எனக்கு அறிமுகம் செஞ்சார் லைப்ரரி அப்படின்னு கேட்டிங்கன்னால் என் வீட்டில் ஒரு எனக்குன்னு ஒரு புத்தகத் தொகுப்பு வந்து இருக்குது அந்த புத்தகத் தொகுப்பை வந்து இப்போதைக்கி படிக்கும் அறையில் நான் வந்து வச்சிருக்கேன் ஆனால் பிற்காலத்தில் அதை விரிவாக்கம் பண்ணி நிறைய புத்தகத் தொகுப்புகளை அதோடு சேர்த்து வைக்கணுங்கறது என்னுடைய ஒரு ஆசையும் கூட இந்த புத்தகங்கள் மட்டும் இல்லை நான் வந்து ஒரு தொழில்நுட்பத்துறையில் இருக்குறதுனால் அது சம்மந்தமான புத்தகங்கள் என்கிட்ட நிறைய இருக்குது அது எல்லாமே என்னோட லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு சில முன்னிடத்தில் இருக்குது நான் எழுதிய சில கட்டுரைகளையும் நான் வந்து சேர்த்து வச்சிருக்கிறேன் அதுவும் என்னோட லைப்ரரியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிறு வயது நான் நான் எழுதுன கதைகள் ஓவியங்கள் இது எல்லாமும் நான் சேகரித்து வச்சிருக்கிறேன் அது எல்லாமே என்னோடய லைப்ரரியில் வந்து இருக்குது ஆமாங்க இந்த லைப்ரரியை வந்து நல்ல அழகாக ஒரு வடிவமைத்து அதை வந்து பராமரிக்கணும் என்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் அதில் வந்து நிறைய நேரம் செலவிடணும் அப்படின்னு நான் வந்து விரும்பறேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு பேறு காலத்தில் மகப்பேறு காலத்தில் என்னென்ன மாதிரியான நடந்துக்கணும் அதுக்குரிய புத்தகத் தொகுப்புகளும் எங்கிட்ட இருக்குது அது இல்லாமல் இலக்கியங்கள் அதுக்கப்புறம் வந்து இலக்கணத் தொகுப்பு அப்புறம் வந்து காப்பியங்கள் அந்தமாதிரி நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் எங்கிட்ட இருக்குது இன்னொரு சுவாரிசமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னால் என்னுடைய நண்பர்கள் எனக்கு வந்து பரிசாக எப்பவுமே புத்தகங்கள்தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த தொழில்நுட்பம் அதிகமானதுனால் புத்தகங்கள்னுடைய வாசிப்பு வந்து குறஞ்சி போச்சு புத்தக வடிவிலான வாசிப்புங்கறது குறைஞ்சி போச்சு எல்லோருமே வந்து இந்த செல்பேசி இதில் வந்து அலைபேசியில் வந்து புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்துட்டாங்க அதனால் வந்து புத்தக வாசிப்பு குறஞ்சிருச்சின்லாம் சொல்கிறாங்க இருக்கலாம் கால ஓட்டத்தில் அந்தமாதிரி உட்காந்து படிக்கக்கூடிய முறைகள் வந்து மாறிருக்கலாம் ஆனால் புத்தகங்களின் மீது இருக்கிற காதலும் அது கொடுத்த அறிவும் என்றைக்குமே நம்மளோட பயணிக்கும் யாராலேயும் திருடமுடியாத ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனுடைய அறிவுதான் அவங்களோடய திறமைதான் ஒரு தனிப்பட்ட நபருடைய திறமையை வளர்க்கறதில் புத்தகங்கள் பெரும் பங்கு வகிக்கிறதுங்கறது என்னுடைய நம்பிக்கை அது வந்து உண்மையும் கூட அதனால் என்னோடய லைப்ரரியை விரிவாக்கம் பண்ற ஒரு யோசனை எங்கிட்ட கண்டிப்பாக இருக்குது